ஹலோ கேட்குதா ஹலோ ஆக்ச்சுவலி நான் இங்கே லைப்ரரிக்கு வந்து படிக்க வந்தேன் இப்போ நான் வந்த நேரத்தில் நீங்கள் இல்லை ஸோ வந்து இங்கே ஸ்டோரி புக்கெலாம் எங்கேருக்கு இல்லை எனக்கு கரெக்ட்டாக தெரியாது எங்கெங்கலாம் இருக்கும்ன்னு சொல்லி ஓ அப்படிங்ளா இல்லைங்க எனக்கு தெரியாது நான் நான் வந்து புக் இங்கே படிச்சுகிட்ருக்கேன் நீங்கள் வர வரைக்கும் வெய்ட் பண்ணுறேன் ரெஜிஸ்ட்டர் பண்ணுறதுக்கு ஆ இருக்கேன்ங்க ஆ சரிங்க எனக்கு ஸ்டோரி புக்ஸ் வேணும்ங்க ஆ இந்த மாதிரி நாவல் மாதிரி இருக்கிற புக்ஸ் வேணும்ங்க ஆ ஆமாம்ங்க இன்சன்ஸ்லந்து ஐசோடா ஆ ஓகேங்க ஆ ஆமாம்ங்க இங்கே ஒரு ஆ இருக்குதுங்க

ஆ அந்த ராக்கில் பி ஒன்றா ஓ ஆ ஆ இருக்குதுங்க இதிலருந்து ரெண்டாவது ஆ எனக்கு கொஞ்சம் ஆ க்ரைம் அந்த மாதிரி சம்பந்தமா எனக்கு தமிழில் வேணும்ங்க ம் ஆ ஓகேங்க க்ரைம் அந்த மாதிரி இருக்குமாங்க இங்கே இல்லை அதுக்கு ஏதாவது தனியாக சி ஒன் சி ஒன்

ஆ ஆ சரிங்க ம் ஓகேங்க தேங்க் யூ ஆ

ஆ ஓகேங்க தேங்க்யூங்க நான் சைன் பண்ணிடுறேன் ம்